ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேடம் ஆ எல்லாமே இருக்குது மேம் ஆ மாடு சம்பந்தப்பட்டது இருக்குது பால் தயிர் நெய் எப்போதுமே ஹோல்சேல் ரேட்டுக்கே தரோம் நீங்கள் மாடாக வேண்ணா கூட வாங்கிக்கலாம் அதுவும் இந்த சந்தையில் விற்கிற ரேட்டுக்கே தான் விற்கிறோம் எல்லாம் ரேட்டு கம்மி தான் நீங்கள் கடை வைக்க போகிறீங்கன்னா அதுக்கும் கம்மி பண்ணியே தருவோம் நாங்கள் எருமை மாட்டு நெய்யா பசு மாட்டு நெய்யா ஆ ஆ சரிங்க எத்தனை லிட்ரு ஆ எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் கேட்டிங் நீங்கள் சொன்னீங்கன்னால் எல்லாமே ரெடி பண்ணித் தந்துடுவேன் என்னைக்கி வேணும் ஆ எங்கேவைக்கப் போகிறீங்க ஆ சரி இல்லை நிறையா வேணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங் போதுமா ரெகுலராக ரெகுலராக வாங்குவீங்களா மாத மாதம் ஆ சரி அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நாங்கள் மாத மாதம் ரெடி பண்ணித் தருவோம் கடை வச்சு உங்களுக்கு இன்னும் நல்லா ஓடுச்சுன்னால் இன்னும் எக்ஸ்டாவும் ரெடி பண்ணித் தரோம்

ஆ அமௌண்ட்டு எல்லா கடைக்கும் நாங்கள் கம்மியாக தான் தரோம் அதே மாரியே பண்ணித் தரோம் நீங்கள் காசு கூட ஆன்லைன்லே பே பண்ணிக்கலாம் ரெண்டு எடுத்துன்னு வந்து தரதுனாலும் தரோம் ஆ ஆட்ரு போட்டால் எடுத்துன்னு வந்து தந்துடுவோம் அதுக்கு கொஞ்சம் காசு மட்டும் தர மாரியே இருக்கும் அதுக்கு நாங்கள் எடுத்துன்னு வந்து தர மாரின்னா ஆ எடுத்துன்னு வந்து தரோம் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் இந்த நம்பர் தான் ம் சரி